ஆ சொல்லுங்கள் ஆ எங்ஸ்கிட்டருந்து ஒரு சில ப்ராடக்ட்ஸ் எங்களுக்கு வேணும் நாங்கள் சொல்லுறன் நோட் பண்ணிக்கிறீங்களா ஆ ஆ ஓகே எனக்கு வந்து இப்போ வந்து ஜோக்கர் அந்த ஜோக்கரில் வந்து லக்ஷ்மி படம் போட்ட மாதிரி ஒரு பெரிய ஜோக்கராக வேணும் அதுக்கு ஒரு மிடில் ஆரம் மேங்கோ மாடல் வந்து மிடில் ஆரம் அதற்கு கீழே வந்து முல்லை மொட்டு சொல்லிட்டு ஒரு ஆரம் இருக்கும் அந்த ஆரம் மொத்தம் மூணு அதுக்கப்புறமா ஜும்காஸ் வந்து பெரிய ஜும்க்காவாக வேணும் ஆ பெரிய ஜும்க்காலயும் ஆ ஓகே மேம் எனக்கு வந்து நார்மல் அந்த ரெண்டு ஹாரம் வந்து ஒரு மேங்கோ மாடலும் ஒரு முல்லை மொட்டும் அந்த ஜோக்கருக்கும் ஜுமக்காஸ்க்கு மட்டும் லக்ஷ்மி படம் வந்த மாதிரி எங்களுக்கு வேணும் நெக்ஸ்ட் வந்து நெற்றி சூட்டி ப்ளஸ் ஒட்டியாணம் அது வந்து எங்களுக்கு ட்வெண்ட்டி ஃபோர் க்ரா கேரக்ட்டர் தான் எங்களுக்கு வேணும் இருக்குங்களா உங்கள் கிட்ட ஆ எங்களுக்கு வந்து அந்த ட்வெண்ட்டி ஃபோர் கேரக்ட்டர் கோல்ட் தான் வேணும் ம் அதே மாதிரி அதற்கு செட்டாக பேங்கல்ஸ் ஆ அதற்கு செட்டாக பேங்கல்ஸ்லாம் வேணும் உங்கள்கிட்ட எதாச்சு கோல்ட் ஆஃபர் எதாச்சு போய்ட்டுருக்குங்களா தள்ளுபடி இருக்கும்ங்களா ஓகே ம் இந்த ஆஃபர் எத்தனை நாளைக்கு இருக்கும் உங்கள்கிட்ட இந்த ஆடி மாதம் ஃபுல்லாக இருக்குமா இல்லை ஆ ஓகேங்க இப்போ நான் சொன்ன ஆர்டர்லாம் நீங்கள் எடுத்துக்கோங்க எங்களுக்கு ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்க்குள்ளே எங்களுக்கு வேணும் ஆ

ஆ ஓகே அதில் எதாச்சு இப்போ ஃபுல்லாக நாங்கள் நிறைய பல்க்காக வாங்கறதால எதாச்சு ரெடுயூஸ் பண்ணுவீங்களா ஒரு ம் ஓகே மேம் ஆ ஓகே மேம் நாங் கடைக்கு வந்து பார்க்றோம் ஓகே மேம்